ஹாய் இப்போ தலை ஹலோ குட் மார் குட் ஈவினிங் டூ ஆல் குட் ஈவினிங் மேம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் யூ இந்த டாபிக் பற்றி எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி இப்போ இதைப்பத்தி என்ன என்ன டாபிக் கொடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் எல்லாம் மோட்ரு பயன்படுத்துவீர்களா ஆமாம் கண்டிப்பாக எல்லா வீடுகளிலும் எல்லாருமே கண்டிப்பாக மோட்ரு வந்து பயன்படுத்துகிறாங்க ஒரு சில வீடுகள் தவிர இப்போது நான் இருக்கிறதெல்லாம் கிராமம் கிராமத்திலையே எல்லா வீடுகளிலும் மோட்ரு பயன்படுத்துகிறாங்க அடுக்குமாடி குடியிருப்புகள் தவிர தனியா தனி வீடுகள் தண்ணீர் எடுக்க மோட்டார் பயன்படுத்துவதை பற்றி ஒன்றுல்ல அடுக்குமாடி குடியிருப்புகள்ல கூட சரிங்க தேவைப்படும் இப்போது தனி அடுக்குமாடி குடியிருப்புன்னால் மாடி இருக்க வீட்டில கூட நெற ஒரு இடத்துல தான் தண்ணி இருக்கும் நிறைய வீட்டுக்கு தண்ணி தேவைப்படுங்குறதனால எடுக்கிறாங்கன்னு வச்சிக்கலாம் ஆனால் தனியாக இருக்கிற வீடுகள்லையுமே இப்போது நிறைய பேருக்கு தண்ணீரோட தேவை வந்து அதிகரிச்சதனால் தண்ணீரை கண்டிப்பாக எடுக்கிறாங்க ஏன்னா தண்ணீரோட தேவை வந்து எல்லாருக்குமே அதிகரிச்சிருச்சு எதுக் எல்லா நம்ம குளிக்கிறதுல இருந்து நம்ம எல்லா சமையல் குளிக்கிறது எல்லாத்துக்குமே தண்ணி தேவை அப்படிங்கும்போது நமக்கு போதுமான தண்ணீர் கிடைக்கறதில்லை இப்போ நீங்களே சொல்லுங்கள் யாருக்குமே போதுமான தண்ணீர் கிடைக்கறதில்லை அதனாலையே எல்லாரும் தண்ணீரை கண்டிப்பாக பயன்படுத்தணும் அதுதான் எல்லாருக்கும் நல்லது அப்புறம் பூமியிலிருந்து மோட்டார் எடுப்பது பூமியில இருந்தது எடுக்கிறது என்னை கேட்டால் நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது பர்ஸண்டேஜ் ஹண்ட்ரட் பர்ஸண்டேஜ் கூட சொல்லலாம் ஏன்னா தப்புதான் ஏன்னா இப்பவே மோட்டார்லருந்து நம்ம எல்லா தண்ணீயும் எடுத்துட்டோம்னு சொன்னால் வருங்காலத்தில் நம்ம பிள்ளைங்களுக்கோ நம்ம பேரம் பேத்திகளுக்கோ கண்டிப்பாக தண்ணீர் செல்வ செழிப்பா இருக்காது நீங்களே பாருங்களேன் இப்ப நம்ம அப்பா அம்மா ஜென்ரேஷன் அதுக்கு முன்னாடி தாத்தா பாட்டி இருந்த ஜென்ரேஷன்லலாம் அவங்க எவ்வளோ தண்ணீ நாட்டில எவ்வளோ செல்வ செழிப்போட பூமியில ஆனால் வாழ்ந்திருக்காங்க இப்போ நம்மளே பாருங்களேன் சின்னதாக ஒரு வெயில் அடிச்சாக்கூட நூறு பர்ஸண்டேஜூக்கு வெயில் அடிச்சாக்கூட நம்மளால் தாங்கமுடில்ல அப்படிங்கும்போது மோட்டாரை தண்ணீரை வந்து பூமியிலருந்து கண்டிப்பாக எடுக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன் எடுக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு பெரிய பாதிப்பையே நமக்கு ஏற்படுத்தும் அதனால் முடிஞ்சளவுக்கு எல்லாரும் தண்ணீரை மோட்டார்லேருந்து எடுக்கிறது தவிர்த்துக்கோங்கள் இதுதான் எனக்கு தெரிந்து முடிஞ்சளவுக்கு தவிர்த்துக்கோங்கள் கண்டிப்பாக எடுக்காதீங்கள் முடிந்தளவுக்கு தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துங்கள் கிடைக்கிற தண்ணீர சிக்கனமாக பயன்படுத்தி இருப்பதை வைத்து வளமாக வாழ கற்றுக்கொள்வோம் அதனால் இந்த இது வந்து மோட்டார் பூமியிலருந்து தண்ணீரை எடுக்கக்கூடாதுங்கிறத நான் கண்டிப்பாக சொல்கிறேன் கண்டிப்பாக யாரும் பூமியிலிருந்து தண்ணீரை முடிந்தளவுக்கு மோட்டர போட்டு தண்ணீரை உரியாதீங்க நன்றி வணக்கம்